ஹலோ யார் பேசுறா யார் பேசுகிறதும்மா ஆ உங்களுக்கு எந்த ஊர் உங்களுக்கு எந்த ஊரும்மா ஆ சரிம்மா தென்னந்தோப்பு ஆ சரிம்மா ஆ சரிம்மா ஆ சரி சரி சரிம்மா அம்மா நாங்கள் வந்து நர்சரி அதாவது தென்னங்கன்று நிறைய வச்சுருக்கோம் நாங்கள் வந்து நாங்கள் சொந்தமாக வண்டி வச்சுருக்கோம் சரியா உங்களுக்கு எவ்வளோ கன்று வேணும்னு சொல்லி அனுப்பினீங்க அப்படின்னா அந்த ரேட்டுக்கு தகுந்தாப்பில பண்ணால் ஆ ஒரு கன்று வந்து ஒரு ஒரு கன்று கன்றை பொறுத்து அந்த அளவை பொறுத்து இரநூத்தம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபாய்க்கி மேலே தான்மா விற்போம்

ஆ சரிம்மா அப்போது அந்த முந்நூறு கன்றை நீங்கள் வந்து அதுக்கு தக்கன வண்டி நம்ம நம்மக்கிட்டே இருக்குது அதுக்கு தக்கன ஒரு வண்டியை ரெடி பண்ணி ஆ சரிம்மா நாங்கள் தென்னங்கன்று நாங்கள் தென்னங்கன்று மட்டும் வைக்கல பாத்துக்கங்க ரோஜா செடி வெச்சிருக்கோம் மல்லிகை செடி வெச்சிருக்கோம் ஆமாம்மா ரோஜா செடி வெச்சுருக்கோம் மல்லிகை ஆ சரிம்மா அப்புறம் வாழைக்கன்னு நிறைய இருக்குது ஆமாம் வாழைக்கன்னையும் நான் பண்ணுறோம் வாழைக்கன்னு வெச்சுருக்கோம் மல்லிகை பிச்சி அப்பறம் முல்லை இதலாம் நாங்கள் நிறைய வெச்சுருக்கோம் பாத்துக்கங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆ ஆ

ஆமாம்மா ஆமாம் ஆ பிச்சிப்பூலாம் இருக்குது பிச்சிலேயே பல விதமான பிச்சி வெச்சிருக்கோம் செவ்வந்தி வெச்சிருக்கோம் செவ்வந்திலேயே பல விதமான கலரில் செவ்வந்தி வெச்சிருக்கேன் ஆமாம்மா செவ்வந்தி செவ்வந்தி ஆமாம்மா செவந்திலேயே டபுள் கலரில் சென்டரில் ஊதாவும் சுற்றி வெள்ளையும் இருக்குது சென்டரில் வெள்ளையும் சுற்றி நடுவில் ரோஸும் இருக்குது ஸோ அப்படி நிறைய நான் வந்து வெச்சிருக்கேம்மா என்னம்மா ஆமாம்மா அதுக்கு வந்து நாங்கள் உரமும் வெச்சிருக்கேன் ஆ உரம் வெச்சிருக்கேன் அப்புறம் இயற்கை உரமும் வெச்சிருக்கேன் செயற்கை உரமும் வெச்சிருக்கேன் ஆ சரிம்மா உங்களுக்கு உரம் எவ்வளோ வேணும் சொன்னிங்க அப்படின்னா யூரியா பாஸ்பேட்லாம் வெச்சிருக்கேன் என்விகேயில் நிறைய வெச்சிருக்கேன் ஹைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் இதுலேயும் நிறைய வெச்சிருக்கேன் ஓ எப்போம்மா அனுப்பி விடணும் ஆ சரிம்மா ஆ சரிம்மா ஓகேம்மா நன்றிம்மா